ஆ பழக்கடைங்களா எங்களுக்கு ஆப்பிள்லேருந்து ஒரு கிலோ பழம் வேணும் அது ஃபிரெ அது எவ்வளோ ஃபிரெஷ்ஷாக இருக்கும்ங்களா நல்லா இருக்குதுங்களா எனக்கு ஒரு மூணு வகையான பழம் வேணும் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழம் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொடுப்பீங்களா எனக்கு அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நேச்சுரலாக இருக்கணும் இந்த ஒரு கெமிக்கலோ எதுவும் இல்லாமல் நேச்சுரல் பழமாக இருக்கணும் கொஞ்சம்

ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரு பத்து கிலோ எல்லாத்துலேயும் ஒரு பத்து பத்து கிலோ கிட்டே வேணும் அது கொஞ்சம் நீங்கள் என்ன எப்படி ரேட்டு குறைச்சி கொடுப்பீங்களா இல்லை அதே ப ரேட்டில் தான் கொடுப்பீங்களா

அது பழுக்க பழுக்க அதுக்கப்புறம் எங்கள் நாங்கள் கொஞ்சம் அதில் எதுவும் வாங்கினோம்னாக்கா கொஞ்சம் நீங்கள் அந்த ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியும்ங்களா உங்களால் அது டெலிவரி பண்ணுவீங்களா மேம் வீட்டுக்கு சரி சரிங்க மேம் உங்கள் ஷாப்போடய இடம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்ங்களா ஒருத்தங்கக்கிட்ட அட்ரெஸ் கேட்டு தான் வாங்கி நான் பேசுகிறேன் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சரிங்க மேம் சரிங்க மேம் அப்போ நான் வந்து அங்கே கேட்டுக்கிறேங்க மேம் கண்டிப்பாக எங்கே இருக்குது இந்தமாதிரி பழ ஸ்டோர் பேரை சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அது ம் இதே மாதிரியே மற்ற பழங்களையும் கொடுப்பீங்களா எனக்கு இது மூணும் முக்கியமாக தேவை அதில் எனக்கு வந்துவிட்டு இந்த வரிசைக்காக வெக்கிறத்துக்காக இந்த அன்னாசிப்பழம் திராட்சை வாழைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அதான் கொஞ்சம் ஃபிரெஷ் ஐட்டமாக இருந்து எனக்காக கொஞ்சம் வரவழைச்சு கொடுங்க சரிங்க மேம் சரி சரிங்க மேம்

இதில் எனக்கு முதல்ல சொன்ன மூணு பழத்துலேயும் அதிகமாக டெலிவரி பண்ணிடுங்க நாங்கள் நேரில் வர்றோம் இருந்தாலும் கொஞ்சம் ரேட்டை பார்த்து போட்டுக் கொடுங்க மேம் சரிங்க மேம் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் கண்டிப்பாக வருவோம்ங்க மேம் ஃபங்க்ஷன் தானே கிட்டே நெருங்கிடுச்சு நாங்கள் வந்துவிட்டு எந்தெந்த பழம் வேணுங்கிறதும் உங்ககிட்டே கேட்டுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிவிட்டு வர்றோம் நீங்கள் எங்களுக்கு டெலிவரி பண்ணிக் கொடுத்துருங்க ஏன்னா நாங்கள் அதுக்குன்னு தனியாக அலைஞ்சுட்டு இருக்க முடியாது நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க சரிங்க மேம் தேங்க்ஸ் மேம்